ஓட்டப்பந்தயம் ஓடுகிறதுனால மனதுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் மனசுலிருக்க மனஅழுத்தமெலாம் குறஞ்சி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் வாழ்க்கையில் ஓடுகிறது ரொம்ப முக்கியம் அதேபோல் கஷ்டமாகவும் இருக்கும் தான் இருந்தாலும் ஓடுகிறது ரொம்ப நல்லது வாழ்க்கையில் அதனால நம்ம ஓடி மூச்சு விடுறப்போ மூச்சு வாங்கும் எனக்கு ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு நம்ம வேற எதுவும் ஒன்றும் பெருசாக பண்ண தேவயில்ல கால் நீட்டி போட்டு உக்காந்து கால்ல ஆட்டி ரிலாக்ஸாக தண்ணி குடித்தாலே போதும் அதேபோல் ஓடிட்டு அதுக்கப்பறம் தண்ணி உடனே மூஞ்சு கழுவக்கூடாது ஏன்னா உடம்ப் சரிலாம ஆயிடும் வேர்வை தண்ணி நம்ம ஓடுகிறதே வேர்வை தண்ணி வந்து நம்ம உடம்பு நல்லா ஆகுறத்துக்காக தான் அதனால ஓடி முடிச்சதுக்கப்பறம் மூஞ்சு கழுவாமல் இருந்துக்கணும்